ஆடு வளர்த்தி அது அதுக்கு தீனி கொணாந்து போட்டு சாணி எடுத்து காட்டுக்குள்ளே கொண்டு போய் ஒரு கடலை போட்டால் சா காட்டுக்கு ஒரம் தென்னை மரத்துக்கு ஒரம் வாழை மரத்துக்கு ஒரம் குப்பை போடுறோம் எல்லாம் விளையும் எல்லாம் விளஞ்சா ஏதோ கொணாந்து கா காடை வீட்டுக்கு பக்கம் பண்றோம் வல் நெல் நடுறோம் தானியம் வைக்கிறோம் எல்லாவெல்லாம் வரும் நல்லா குப்பை போடலீனா சாணி எரு போடலீனா விளையிறதில்ல இந்த ஓரம் வாங்கி போடுறாங்கோ அது ஒரு முறை தான் கேக்கும் இதுக்கு கொண்டு போய் எரு போட்டால் மாட்டோடைய சாணிலாம் போட்டால் ரெண்டு வர்த்திக்கு நல்லா கேக்கும் அந்த மாதிரிலாம் பண்ணுனாங்கோ எல்லாம் காடாக ஓட்டா சும்மா கிடக்குது கூலி கொடுக்க முடியலை ட்ரேக்ட்டர்காரு விலை ஏற்றிட்டான் கூலியும் மேலே நா ஒரு பொம்பளையாள் வந்தால் நானூறுரூவா விளையமே பண்ண முடியலை விவசாயம் பண்ண முடியலை எங்கெங்கேயோ நாலு ஏக்கர் இருக்குது அது சும்மா தான் கிடக்குது நாங்கள் முடி வேலைக்கு வரோம் அதில் என்ன பண்ண முடியும் நான் நீங் பத்து ஆளை வெச்சு வேலை செஞ்சு இப்பல்லாம் பண்ண முடியாதுப்பா பண்ணாலும் ஒன்றும் மிச்சம் இல்லை வருடம் பத்து இருபதாயிரம் நஷ்டம் தான் வரும் ஆடு மேய்ச்சிருந்தால் ஆடு மேய்ச்சிருந்தால் இல்லை வச்சிருக்க முடியலை விவசாயம் பண்ணணும்